ஹலோ தம்பி பேப்பர் போடுற தம்பிங்களா நாங்கள் கோக்குடிலேந்து பேசுகிறோம்பா இ வடக்கு தெரும்மா வடக்கு தெருப்பா அந்த கடசியில் இருக்கிற வீடு எங்களுக்கு நிறைய நியூஸ் பேப்பர் போடுறீங்க தினத்தந்தி தினமலர் தினகரன் அதுபோல் நிறைய போடுறீங்க எனக் இருந்தாலும் ரெண்டு பேப்பர் எக்ஸ்டா வேணும் தினத்தந்தியும் தினகரனும் ரெண்டு பேப்பர் எக்ஸ்டா போடுங்க அது ஆமாம்பா ஆமாம்பா கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க கொஞ்சம் கீழேலாம் போடாதீங்க தண்ணியில் விழுந்துருது நீங்கள் போட்டு போயிட்றீங்க வேகமாக தண்ணிலெலாம் விழுந்துருது அதனால் கொஞ்சம் அந்த ஸ்லாபு ஏதாவது கேட்டு அதில் எதாது சொருவி வெச்சுட்டு போங்க ஆமாம்பா ஆமாம்பா ஆமாம்பா அதே வீடு தான்பா ஆ பரவாயில்ல பரவாயில்லப்பா அது எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல மோருங்க நாங்கள் கட்டிடுறோம் தினத்தந்தி தினகரன் தினமலர் ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா ம் சரிப்பா ம் சரி வெச்சுட்றேன்